நகராட்சி தலையிட வேண்டிய முக்கிய விசியங்கள் என்னென்ன பார்த்தீங்கனா இப்போ வந்து நம்ம சுற்றியிருக்கிற தெருக்கள் அந்தத் தெருக்களில் என்னென்ன பூர்த்தி செய்யணுன்றத அவங்க கோரிக்கை வைப்பாங்க யாருக்கிட்டனா அந்த நகராட்சி உடைய தலைமை மேயர்க்கிட்ட இப்போ மேயர்க்கிட்ட சொல்லும் போது எங்கள் ஒரு தெரு எங்கள் தெருவில் இதுமாதிரி லைட்டு எரியாவில் எங்கள் தெரு சாலை சாலை அமைக்கணும் இந்த வசதியெலாம் எங்களுக்கு செஞ்சித் தரணும் குடிநீர் வசதி செஞ்சித் தரணும் அப்படினு சொல்லும் போது மேயர் போயிட்டு நேராக போய் பார்ப்பாங்க தண்ணீலாம் ஒழுங்காக போகுதா என்ன வீட்டுக்கு வீடு குடிநீர் கரெட்டாக போகுதா வரி செலுத்துகிறாங்களா இதெலாம் பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தோன்னா லைட்டு தெரு லைட்டு முக்கியம் இப்போ நிறைய பேர் வீட்டில் லைட் எரியாது தெருக்கு தெரு லைட்லேயே உட்காந்து படிக்கிறவங்க இருக்காங்க அதனால் முக்கியமாக தெரு லைட்டு முக்கியமா தெரு லைட்டு வேணுன்றதுனால தெரு லைட் போடுவாங்க அடுத்து பார்த்தீங்னா மழை பெஞ்சா தண்ணீயெலாம் சுற்றி நிற்குதா ஏன்னால் நகராட்சி பொறுத்த வரைக்கும் வீடுங்கள்லாம் கிட்ட கிட்ட இருக்கும் பக்கத்தில் தண்ணீ நிற்குதான்னு பார்ப்பாங்க அதனால கொசு வராமல் இருக்கிறதுக்காக கொசு மருந்து அடிப்பாங்க ஏன்னால் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குதான்ட்டு இவங்க மேயர்க்கிட்ட கோரிக்கை வைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க மேயர் அண்ண கலெக்டருகிட்ட சொல்வாங்கள் எங்கள் ஏரியாவில் இந்தமாதிரி பிரச்சினலாம் இருக்குது எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுத் தரணுன்னு சொல்லும் போது அப்போ கலெக்டர் வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்கள் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்வாங்க அதனால் நகராட்சியோடய தலையிட வேண்டிய விஷயங்களில் இது ஒரு பங்காகும்